இப்போது ஃபேஷன் ஷோவில் வந்து பட்டு சேலைகள் கைத்தறி நெசவு சேலைகள் தான் ஃபேஷன் ஷோக்கும் இது பண்ணுறாங்க விளம்பரப் படுத்திருக்கிறது தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மையையும் விளம்பரப் படுத்துகிறாங்க ஃபேஷன் சேலைகளும் விளம்பரப் படுத்துகிறாங்க